நான் லாஸ்ட்டாக வாங்கின ப்ராடக்ட் அப்படினு பார்த்தோம்னா சோஃபா சோஃபா வந்து ரொம்ப வில அதிகமாகருக்கு நம்ம எதிர்பார்த்து நான் வாங்கலான்ட்டு போன ரேட்டு வேறு அது அது இருந்த ரேட்டு வேறு சரி ரேட் அதிகமாகருக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் சொல்லிவிட்டு வாங்கிகிட்டு வந்துவிட்டோம் அந்த அளவுக்கு ஒன்றும் குஷன் மாதிரி இல்லை வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகருக்கு தண்ணியெல்லாம் ஊற்றுனோம்னா தண்ணி அப்படியே உறிஞ்சு வச்சுக்கிது ஒரு மாதிரி பஞ்சு பஞ்சாக நூல் பிரிய ஆரமிச்சிடுச்சு இடத்த தான் அடைச்சிக்கிச்சே ஒழிஞ்சு அந்த அளவுக்கு குஷன் பேக் இல்லை ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகருக்கு கம்ஃபர்டபில்லாக இல்லை ஒரு சில சோஃபாலாம் பார்த்தோம்னா சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம் கட்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தோம்னா இது சோஃபாவாக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அது அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு நல்ல குவாலிட்டியாகவும் இல்லை கொடுத்த காசுக்கு ரொம்ப வொர்த்தானதாக இல்லை கீழே வந்து பார்த்தோன்னா ரோலர் வந்து சுற்றுற மாதிரி வச்சுருந்தாங்க சோஃபாவில அதெலாம் இப்போ சுற்ற மாட்டுது ஸ்டக் ஆகி நிற்கிது நவுத்துறது ரொம்ப கஷ்டமாகருக்கு வெயிட்டாகருக்கு ஆனால் குவாலிட்டியாக இல்லை மாவு மாதிரி பின்னாடி கொட்டுது ஆணிலாம் எடுத்துக்கிச்சு அங்கங்கே பஞ்சர் ஆனால் மாதிரி ஓட்டை வந்துருச்சு நல்லால்ல ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகருக்கு தேங்க் யூ